தமிழில் பேசு பேசும்போது எனக்கு வந்து கொஞ்சம் தமிழ் கையெழுத்து வந்து அழகாக இருக்கும் பேசுவதற்கு வந்து அடுத்தவங்கிட்ட ஷையாக இருக்கும் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவதற்கு வெளி ஆளுங்ககூட பேசும்போது எனக்கு ஷையாக இருக்கும் எழுதுவதற்கு எழுதுறத்துக்கு தெளிவாக எழுதுவேன் பேசுறதுக்கு மட்டும் தமிழ்ல் வந்து திக்கிதிக்கி அடுத்தவங்கள்கிட்ட பேசுவேன்